சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒரு பிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி ஒரு இது ஆர்ட்ரு பண்ணேன் பீசா டெலிவரி பாய் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்றார் என்ன பண்ணுறிங்க நீங்கள் இல்லைங்க இதே மாதிரி பண்ணிங்கன்னா நான் ஆர்ட்ர கேன்சல் பண்ணிட்ருவேன் எனக்கு உன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்லைனா நான் நிஜமாக ஆட்ஸ் ஆர்ட்ரு கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் இது மேலே கேஸ் ஒன்று போட்டுருவேன் எனக்கு நான் ஆர்ட்ரு பண்ணது சீக்கிரம் வந்தே ஆகணும்